ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் ஓகே எந்த மாடல் மேடம் பார்க்குறீங்க மேடம் நம்மகிட்ட வந்து ஆப்பிள் தர்ட்டின்லேருந்து ஃபிஃப்டீன் ப்ரோ வரைக்கும் லேட்டஸ்ட்டாக உள்ளதுவரைக்கும் எல்லாமே இருக்குது மேடம் உங்களுக்கு எந்த மாடல் நீங்க பார்க்குறீங்க ஆமாங்க மேடம் இருக்குது நம்மகிட்ட சிக்ஸ்ட்டி ஃபை வேரியண்ட்லையும் இருக்குது எயிட்டி ஃபை வேரியண்ட்லையும் இருக்குது மேடம் ஆ சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுவந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ டுவெண் ஒன் டுவெண்ட்டி வருது ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கனா டூ செவன் நயன்ட்டி சிக்ஸ் இன்டூ தௌசண்ட் டூ நயன்ட்டி பிக்ஸல் வருது மேடம் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கனா எஸ்க்ட்ரா கோர் ப்ராசஸர் கேமரா ஃபார்ட்டி மெஹா பிக்ஸல் கேமரா வரும் சிக்ஸ்ட்டீன் வரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மு செ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீடி ஃபேஸ் சென்சார் வந்து இருக்குது ப்ராக்ஸிமிட்டி சென்சார் இருக்குது மேடம் இந்த ஃபோனு இப்போ மார்க்கெட்டில நல்லா ரன்னிங்ல இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மட்டுந்தான் வரும் இது வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கனா ஃப்ரீஸ் ப்ளாக்கு சில்வர் கோல்டு டீப் பர்புல்லு இதுமாதிரி மூணு வேரியன்ட்ல இருக்குது மேடம் எங்ககிட்ட இருக்குங்கம்மா இருக்குது மேம் பட் இது மார்க்கெட்ல இப்போ ரன்னிங் நல்லா இருக்குதுன்றாங்க இதிலே அடுத்த வெர்சன்ஸ் நம்மகிட்ட இருக்குது மேடம் ஆ ஆமாம் மேடம் இப்போது மார்க்கெட்ல ரன்னிங்ல இதுதான் மேடம் இருக்குது ஆமாங்க மேடம் உம் கண்டிப்பாக வாங்க மேடம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது கண்டிப்பாக நல்லா ரெடி பண்ணித் தருவோம் வாங்க மேடம் ஆ வரும்போது இந்த நம்பர்க்கு கால் பண்ணிட்டு வாங்க மேடம்